ஓவியம் வரைகிறத பற்றி சொல்லணும்னா ஓவியம் வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயதுலருந்தே வந்து ஓவியம் வரைகிறதுனா அவ்வளோ பிடிக்கும் எதாவது ஒது காலண்டர எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சாமி படம் இதை மாதிரி இருந்தாவே எடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு பேப்பர் எடுத்துகிட்டு வரைவேன் அதுவே வந்து எங்கள் அண்ணா வந்து வரைவாங்க அதை பார்த்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அண்ணா வந்து நல்லா படம்லாம் வரைவாங்க அதை பார்த்து சின்ன வயதில் வந்து எனக்கு வந்து அந்த ஆர்வல்லாம் வந்து நிறையா வந்து படம்லாம் வரைஞ்சிருப்பேன் இப்போ ஒரு நோட் வாங்குனேன்னா அது ஃபுல்லாக பாத்திங்கனா பேக் சைட் வந்து ஒரே வந்து ஓவியம் பூவாகதான் போட்டு வச்சுருப்பேன் இது என்னான்னால் கிளாஸில் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறேனா கிளாஸ் முடிஞ்சிடும் அந்த டென் மினிட்ஸும் அந்த அஞ்சு நிமிடம் கேப்பில் எதாக ஒரு பூ போட்டு வரைகிறது அது ஒரு மைண்ட் ரிலேக்ஸாக இருக்கும் அது என்னான்னே தெரியல அந்த பூ ஓவியம் அந்த படம் எதாவது வரைஞ்சோம்னா பூ எதாவது போட்டு அது வந்து பென்சிலில் ஷேட் கொடுத்து அது வந்து போட்டோம்னால் நமக்கு மைண்ட் ரிலேக்ஸாகவும் இருக்கும் அதே மாதிரியே வந்து நம்ம கற்பனையை வந்து அந்த படத்தில் கொண்டுட்டு வரோம் அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு சா இதுதான் அப்புறம் வந்து கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் கோலம் வந்து நம்ம வந்து நான் ஒரு வாட்டி கூட போட்டுலாம் பார்த்தது இல்லை அப்போதைக்கு வாசலில் போவேன் என்ன வந்து தோணுதோ அப்போதைக்கு போட்டுட்டு வந்துடுவேன் இதை வந்து இந்த கோலம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எப்படி வந்து நீயா போட்டு பார்த்து பார்த்தியா இல்லை அப்படியே ஒவ்வொருத்தங்களும் கேட்பாங்க ஆனால் வந்து எனக்கு அந்த அந்த மைண்டு காலையில் என்ன தோணுதோ அதை அப்படியே போட்டுருவேன் இவ்வளோதான் வந்து ஆனால் வந்து உண்மையாலுமே வந்து இந்த படம் வரைகிறதுலான் ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்க மாதிரியே முக்கியமாக அதில் என்னனா அந்த கண்ணைதான் வந்து உயிர் மாதிரி கொண்டு வர முடியாது அதில்தான் நான் சொதப்பி வச்சிடுவேன் ஓவியம் வரைகிறதுல அதனால வந்து முக்கியமாக வந்து இந்த பூ போடுறது அப்புறம் வந்து இந்த இந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து அந்த புக்ஸில் இருக்கற மாதிரியே வரைய சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒரு டைம் வந்து முக்கியமாக அந்தந்த செவத்துல வரைகிறதுன்னா அவ்வளோ பண்ணுவேன் அவ்வளோ சேட்டைகள் பண்ணுவேன் செவத்துலலான் வரைஞ்சி வரைஞ்சி வைப்பேன் அதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஓவியம்னால் அது நமக்கு ஒரு ஓவியமாக தெரியும் மற்றவங்க அது கிறுக்கலாக கூட தெரியும் இதுவும் ஒரு ஓவியந்தான் நான் நினக்கிறேன் இதுலாம் ஒரு மைண்ட் ரிலேக்ஸு அவ்வளோதான் நம்ம யார் மேலேயாவது எதாவது கோபம் இருந்தாலும் அதை வந்து நம்ம புக்ஸில் எதுலேயாவது எம்ட்டி பேப்பர் எடுத்துகிட்டு அதில் எதா ஒரு புகைப்படம் ஏதாவது ஒரு படம் வரைஞ்சோம்னா அதுவும் வந்து நம்ம கோபத்த வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு இதுதான் மத்தவங்க மேல் கோபத்த வந்து காட்டாமல் வரைகிற மூலமாக நம்ம கற்பனையை கொண்டு வரோம் அவ்வளோதான்